நான் சின்ன வயசில் ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கிற போது அப்போல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து எங்கூர் பகுதியில் வந்து கபடி போட்டி இது விளையாடுவாங்க அந்த கபடி போட்டியில் ரெண்டு அணிகளும் மோதி அதில் விளையாடி ஒரு பிடிக்கிறபோது பல்டி அடித்து குதித்து தப்பித்து போகிற மாதிரியெல்லாம் இது பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்து நாங்கள் இது பண்ணிருக்கிறோம் அப்புறம் நாங்கெல்லாம் கொஞ்சம் பள்ளிக்கூடம் முடித்து கொஞ்சம் பெரிய பசங்க ஆன பின்னாடி நான் ஒரு என்னோடய கூட இருக்கிறவங்கள்லாம் இந்த சதுரங்க போட்டி செஸ் போட்டியில் செஸ்ஸில் விளையாடுவோம் அதில் உக்கார்ந்துட்டோம்னு சொன்னால் அது பொழுது போகிறதே தெரியாது அந்த மாரி உக்கார்ந்துட்டு சாப்பிடக்கூட போகாம உக்காந்து விளையாடிட்ருப்போம் அந்த செஸ்ஸு அது மேலே ரொம்ப ஆர்வம்